எங்கள் பகுதியில் நிலம் வாங்கும் போது மனிதர்கள் பல வகையான சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றனர் முக்கியமாக பட்டா சிட்டா பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது ஒரு நிலம் வாங்கும் போது அதனுடைய பட்டா அதனுடைய உரிமையாளர்களுக்கு கிடைப்பது என்பது மிக கடினமாக ஒன்றாக இருக்கின்றது அதன் நிலத்தின் உரிமையாளர்கள் அனைவரும் பட்டாவை சரியாக வைத்திருந்தால் மட்டுமே அதை விற்க வேண்டும் ஆனால் இங்க பல சிக்கல்கள் ஏற்படுகின்றன சட்ட சிக்கல்களும் இதில் அடங்கும் அதில் அவர்கள் நிலத்தை விற்கும் போது போலியான பல ஆவணங்களை காட்டி விட்டு அதை விற்பதற்கு பல வகையாக முயற்சி செய்கின்றனர் அதன் மூலமாக பல மனிதர்களும் ஏமாந்து விடுகின்றனர் எங்கள் பகுதியில் நிலம் வாங்குவது என்பதே பல சிக்கல்களை உள்ளடக்குகின்றது அதன் மிக முக்கியமாக பட்டா பிரச்சனை தான் இருக்கின்றது அதில் அரசாங்கம் பட்டா போட்டு தருவது என்பதை சாத்தியமாக்க வேண்டும் அதை சாத்தியமாக்கா விட்டால் இப்படி தான் பல பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொண்டு வருவோம் எங்கள் நிலம் எங்கள் பகுதி நிலத்திற்கு பட்டாவை முக்கியமாக கவர்ன்மெண்ட் வழங்க வேண்டும் அது வழங்காவிட்டால் விட்டலின் விளைவுகளை தான் நாங்கள் இப்போ அனுபவித்து கொண்டு இருக்கிறோம்